மே மாதம் ஊருக்கு போகணுன்னா நம்ம மே மாதம் நாளில் போகணும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு லீவ் விட்ருப்பாங்க அப்படின்னா எங்கே போகாலாம் அப்படின்னு நினைப்போம் சரி இந்த ஒரு கோவில் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ட்ரெயினில் இப்போ என் பிள்ளைகளாம் ஆசைப்பட்டுச்சு ட்ரெயினில் ஒரு கோவிலுக்கு போகணும் புளியம்பட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம் சரி நம்ம புளியம்பட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உடனே புளியம்பட்டிக்கு ட்ரெயினில் போனோம் ட்ரெயினில் போகும் போது நல்லா இருந்துச்சு ட்ரெயினில் போய் அங்கே திரும்பியும் ஒரு வரும் போதும் அந்த ட்ரெயினில் திரும்பி வந்தோம் அதுவும் நல்லா இருந்துச்சு திரும்ப வந்து இப்போ வந்து பீச்சி அந்த மாதிரி போனாலும் நல்ல கடற்கரை காற்று அது நல்லா இருக்கும் பீச்சியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந் அது சாய்ந்திரம் நேரத்தில் தான் போக முடியும் வெயிலாக இருக்கும்ல அதனால சாய்ந்திரம் போக தான் ரொம்ப பிடிக்கும் அங்கே சாய்ந்திரம் கொஞ்சம் நல்லா இருக்கும் திரும்ப வந்து நம்ம இப்போது ரொம்ப போகிற ஊருன்னா நம்ம இங்கே பக்கத்தில் ஏதாவது இப்போ இம்ப இப்போ ஃபுல்லாக சீசன் ஃபுல்லாக நம்ம எங்கே போகிறோன்னா இப்போ கல்யாண வீடு அந்த மாதிரி வரும் நம்ம ஒவ்வொரு ஊர் பார்க்காத ஊராக இருக்கும் இப்போ போகாத ஊராக இருக்கும் அந்த ஊருக்கு போகணுன்னு ஆசைப்படுவோம் அதனால் அந்த பிள்ளைவோல கூட்டிட்டு நம்ம போவோம் என் பிள்ளைவோல கூட்டிட்டு போகிறதா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவான் நம்ம போகணும் அதனால நம்ம போயிட்டு வந்துடுவோம் அந்த ஊரை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம நமக்கு உடனே கிளம்பிட்றோம் கிளம்பி அந்த ஊரை போய் பார்த்துட்டு வந்துடுறோம் இப்போ ரொம்ப ஒ போகிற ஊருன்னா இப்போ நாங்கள்லாம் ரொம்ப பார்க்கணுன்னா நாங்கள் பீச்சிக்கு தான் அடிக்கடி போவோம் தூத்துக்குடி பூங்காக்கு தான் நாங்கள் அடிக்கடி போகிற இடம் அங்கே போவோம் திரும்ப வந்து இப்போ ஒரு ப்ளான் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் அந்த ஊருக்கு போகலான்ட்டு அதனால அந்த ப்ளான் படி அந்த ஊருக்கும் நாங்கள் போக போகிறோம் எங்கேன்னு கேட்டீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போகலான்னு சொல்லி ப்ளான் பண்ணி வச்சுருக்கோம் ட்ரெயினில் ட்ரெயினில் போயிட்டு வர்ற மாதிரி நாங்கள் போயிட்டு வரப்போ போகிறோம் திரும்ப வந்து இந்த மே மா மே மாசம்னு பிறக்கல ஏப்ரல் மாசம்தான் இது நடக்குது அதனால இந்த ஏப்ரலில் நாங்கள் கொஞ்சம் டூரு போயிட்டு வந்துட்டோம் அடுத்தது வந்து நாங்கள் இப்போது வந்து மே மாசத்தில் வந்து நிறைய ப்ளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்தந்த டூருக்கு போகணும் அப்படின் சொல்லி ப்ளான் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ வந்து அடுத்த வாரமும் நாங்கள் ஒரு கோவிலுக்கு தான் ட்ரெயினில் போக போகிறோம் பிள்ளைவோல கூட்டிக் இது ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு அதனால நாங்கள் இதில் தான் போக போகிறோம் அடுத்தது வந்து நாங்கள் இது போயிட்டு வந்து நாங்கள் இன்னோரு டூரும் ப்ளா ப்ளான் பண்ணியிருக்கோம் தூத்துக்குடி சைடுயில் பீச்சிக்கு கூட்டு போகணும் பிள்ளைங்கள பீச்சுன்னா போட்டிங்கில் போட்டிங் கூட்டு போயிட்டு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படி போயிட்டு தீம் பார்க்கு அங்கே வந்து நல்லா இருக்கும் அங்கேயும் தீம் பார்க்கு போயிட்டு அதையும் நல்ல சா பொருளெலாம் வில கம்மியாக இருக்கும் அங்கே வந்து எல்லா பொருளுமே நம்ம நம்ம ஊரோடய அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எது எடுத்தாலும் ரொம்ப க சாக்லேட் எடுத்துக்கிட்டாலும் கம்மி டப்பா கிப்பா எடுக்கிட்டாலும் கம்மி அந்த மாரி அங்கே போயிட்டு வரோம் திரும்ப அங்கே போகலான்னு ஒரு ப்ளானில் இருக்கோம் அதையும் நாங்கள் எப்போ கிளம்புறோன்னு தெரில ஆனால் மே மாசத்தில் கன்ஃபார்முடா நாங்கள் போகிறோம் திரும்ப இங்கே வந்து கொஞ்சம் தூத்துக்குடி வாகைக்குளத்து சைடில் ஒரு வா இது மா பா இது மாதிரி திறந்திருக்காங்க அதிசயம் மாதிரியே அங்கேயும் போக போகிறோம் அங்கேயும் நல்ல வந்து தண்ணியில் ஸ்விமிங் போடுறது அந்த மாதிரி பிள்ளைங்க விளையாட்றதுல தான் தான் இருக்குது அந்த அதையும் பிள்ளைங்களுக்கு காமிக்க போகிறோம் அடுத்தாலும் அதுவும் அதே வாகைக்குளத்துக்கு கொஞ்சம் தாண்டி ஏர்போட்டை கொஞ்சம் தாண்டுனா அதில் ஒரு பார்க்கு இருக்குது அந்த பார்க்குக்கும் போய் சாப்பிட்டு வரலாம் டின்னர் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் அதையும் சாப்பிட்டுட்டு அதையும் நான் பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து அதையும் கூட கொஞ்சம் தள்ளி இன்னோரு பார்க்கு இருக்குது அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கேயும் நாங்கள் போப் போகிறோம் அது வந்து குதுரை யானை எல்லாம் இருக்குது அதுலேயும் நாங்கள் போக போகிறோம்